ஒரு லச்சத்து நாற்பத்தி அஞ்சாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரெண்டு லச்சத்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஒம்பது லச்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ஏழு லச்சத்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது